மதம் எப்படி மக்களை ஒன்றாக்குகிறது மத பண்டிகைகள் வந்து நாங்கள் வந்து ரம்ஜான் முப்பது நோம்பு இருப்போம் முப்பது நோம்பு இருந்து ரம்ஜான் செய்வோம் முப்பது நோம்பில் இஃப்த்தியார் தாவத்துன்னு சொல்லி கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிப்போம் சா இஃப்த்தியார் தாவத் வந்து எல்லோரும் சேர்ந்து செய்வோம் அதேமாதிரி நாங்கள் ரம்ஜான் பண்டிகை நோம்பெல்லாம் முடிஞ்சு ரம்ஜான் கொண்டாடும் போது நமாஸ்க்கு எல்லோரும் ஆம்பளைங்களாம் நமாஸ்க்கு போயிட்டு வருவாங்க பொம்பளைங்களாம் வீட்டில் நமாஸ் படிப்பாங்க நமாஸ்க்கு போய் எல்லோரும் ஒருத்தரு ஒருத்தர் நமாஸ் முடித்த உடனே எந்த ஒரு கோவம் தாவம் எது இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கைக்கொடுத்து கழுத்து சேருவாங்க எல்லாம் மன கசப் கசப்புங்களும் விட்டுட்டு எல்லோரும் பாசமாக ஒன்றுக்கொன்னு சேர்றது தான் ரம்ஜான் மாசத்தில் இருப்பாங்க ரம்ஜான் சமச்சு எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் மதம்மன்ற மாதிரி எல்லாம் ஹிந்துஸா இருக்கட்டும் கிறிஸ்டீன்ஸா இருக்கட்டும் முஸ்லீம்ஸா இருக்கட்டும் எல்லோரும் ஒருத்தருக்கொருத்தர் ஃப்ரெண்ட்ஸு பசங்களோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்காரோடய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷமாக செஞ்சு சாப்பிடுவோம் எல்லா மதமோடய ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு இருக்காங்க ஹிந்துஸு ஃப்ரெண்ட்ஸும் கிறிஸ்டீன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஒருத்தருக்கொருத்தர் நல்லா நண்பர்களாக மட்டும் தான் இருப்போமே தவிர மதம் வந்து நாங்கள் பார்க்கறதில்ல எல்லோரும் ஒ ஒன்று தான்